நான் வந்து மொதல் மொதல்லா பிரியாணி செய்ய சொன்னாங்க பிரியாணிக்கு எல்லா சாமானும் கலந்து எல்லாம் இதெல்லாம் காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் அரிஞ்சு எல்லாம் நல்லா செஞ்சேன் ஒரு ஸ்பூன் செஞ்சன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுகிறதுக்கு ஒரு கரண்டியை போட்டுட்டேன் போட்டால் பச்சை மொளகாயும் அரிஞ்சு போட்டு ரொம்ப காரமாக போய்ட்டு அந்த இதை சாப்பிடவே முடியலை யாரும் எல்லா உறைக்கிது உறைக்கிதுன்னு யாரும் சாப்பிட முடியலை திரும்ப என்ன பண்ணுறதுனு தெரியாமல் ஒரு ஐடியா பண்ணி சாதத்தை மட்டும் அரை குக்கரில் வச்சு நல்லா ஒயிட் ரைஸை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு திரும்ப அந்த பிரியாணிலேயே ஒயிட் ரைஸை மட்டும் கொஞ்சம் கலந்து சரி பண்ணிட்டேன் சரி பண்ணால் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு தயிர் பச்சடி பண்ணி தயிர் பச்சடிலேயும் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு போட்டுட்டேன் திரும்ப அந்த இதில் வந்து வெறும் தயிரை மட்டும் கலந்து அதை எல்லாம் சரி பண்ணிட்டேன் சரி பண்ணி அது எல்லோரும் சாப்பிடுற அளவுக்கு செஞ்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டு விரும்பி எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அது வந்து மீதியோ வேஸ்ட்டோ ஆகலை நல்லபடியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு அளவு பரவாயில்ல முன்னாடி செஞ்சதுக்கு இப்போ நல்லாயிருக்குனு எல்லோரும் சொன்னாங்கள்